போக்குவரத்து துறையில் சமீப காலமாக வந்து தொழில்நுட்பம் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு வராங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விஷயமா இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும்போது வந்து நம்ம போக்குவரத்தில் எதாச்சும் இதில் பயணம் செய்கிறோன்னா நம்ம வந்து பயணச்சீட்டு கண்டிப்பாக வாங்கணும் உதாரணத்துக்கு நம்ம பேருந்தில் போகிறன்னாலும் கண்டிப்பாக பயணச்சீட்டு எடுத்தாகணும் இல்லை விமானத்தில் போகிறன்னாலும் சரி கப்பலில் போகிறன்னாலும் சரி பயணச்சீட்டு நமக்கு வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும் இது நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய் பயணச்சீட்டு எடுக்கிறதுக்கும் நம்மளோடய கைபேசிலேயே எளிதாக வந்து பயணச்சீட்டு எடுக்கிறதுக்கும் நிறையா வேறுபாடு இருக்குது நம்ம பயணச்சீட்டு எடுக்கணுன்னால் நம்மளுடைய கைபேசியை பயன்படுத்தி எளிதில் வந்து பயணச்சீட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம பயணச்சீட்டு எடுக்கும் போது நம்மளுடைய பயணம் வந்து எங்கிருந்து எது வரைக்கும் இருக்குது எந்த நேரத்தில் வந்து நம்ம பயணம் செய்யணும் பயணத்துக்கான கட்டணம் எவ்வளவு இதெல்லாம் மிக எளிதாக வந்து பார்த்துட்டு இந்த தொழில்நுட்பம் மூலிமா நம்மளால் வந்து மிக எளிதில் வந்து அதை பெ அதை வந்து இப்போ அந்த பணத்தை செலுத்தி நம்மளால் வந்து பயணம் பண்ண முடியும் ஒரு வழி ஒரு வேளை நம்மளால் வந்து அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியலை அப்படினா வந்து நம்ம அந்த பயணத்தை வந்து ரத்து கூட வந்து மிக எளிதாக வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து தொழில்நுட்பத்தோடய முன்னேற்றம் வந்து அதிகபட்சமாக மிக உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம நமக்கான பயணம் நேரம் நம்ம எந்த வழியாக பயணம் செய்யணும் அதெல்லாமே வந்து நம்மளால் வந்து மிக எளிதாக வந்து தேர்வு செய்ய முடியும் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களெல்லாம் வந்து மேலும் மேலும் வளர வளர நமக்கு வந்து அதிக உதவியாக இருக்குது உதாரணமாக நான் போன வாரம் வந்து திருப்பூரில் இருந்து சென்னை போயிருந்தேன் அப்படி சென்னை போகும்போது வந்து நான் நேராக பஸ் ஸ்டாண்டில் போய் அதுக்கு அப்புறமா வந்து டிக்கெட் புக் பண்ணறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு அதனால் வந்து நான் என் கைபேசியை பயன்படுத்தி வந்து நான் என்ன நாள் வந்து என்னோடய பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் எந்த நேரத்தில் வந்து என்னோடய பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சுட்டு நான் எந்த பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிறதையும் தேர்வு செஞ்சுட்டு நான் பயணச்சீட்டு எவ்வளோனு பார்த்து என்னோடய வங்கிக்கணக்கில் இருந்து எளிமையாக வந்து அந்த பயணச்சீட்டுக்கான தொகையை வந்து அப்படியே வந்து செலுத்திவிட்டேன் உடனே என்னுடைய பயண நேரம் வந்து உறுதி செய்யப்பட்டிருச்சு அதுக்கு அப்புறமா வந்து நான் அந்த பயணத்தை மேற்கொண்டேன் இந்த மாதிரி வந்து நான் அந்த இடத்துல போய் அடைஞ்ச உடனேமே வந்து ரொம்ப எளிமையாஹக வந்து உணர்ந்தேன் ஏன்னால் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து யாராலேயும் வந்து பயணம் வந்து மேற்கொள்ள முடியாது நம்ம பழைய காலத்தை நினச்சி பார்க்கும் போது இந்த காலத்தில் வந்து நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து மிக உதவியாக இருக்குது ஒரு ஒரு சில விஷயங்கள்ல வந்து அது வந்து ரொம்ப உதவியாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து தொழில்நுட்பம் வந்து நிறையா நிறையா விபத்துக்களை வந்து ஏற்படுத்துதுனு சொல்லலாம் உதாரணமாக வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த விபத்து வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறுனால் தான் வந்து நடந்திருக்கு அதனால் வந்து நம்ம தொழில்நுட்பத்தை வந்து ரொம்ப கவனமாக வந்து கையாளணும் சில சமயங்களில் வந்து அது வந்து நமக்கு நல்லதை தந்தாலும் சில சமயங்களில் வந்து தொழில்நுட்பம் வந்து நமக்கு கெட்டதையும் தருது அதனால் வந்து நம்ம தொழில்நுட்பத்தை மிக கவனமாக வந்து கையாளணும் நன்றி